காலப்போக்கில் வந்து மொழிகள் எல்லாம் ரொம்பவே மாறிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் எதாவது விசேஷங்களுனா எல்லாம் கலாச்சார முறைகள் படி நடந்துருக்கும் இப்போலாம் கல்யாணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் சைடில் நடக்குற மாதிரியே நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் மாறிருக்கு அதுக்கு அப்பறம் வந்து பார்த்திங்கன்னா மொழிகள் பற்றி பேசுனோம் அப்படினா இப்போ எங்கேனா ஒரு வெளியூருக்கு போகறோம் அப்படினாக்கூட நம்மளுக்கு வந்து அதிகமாக தமிழ் தெரி தமிழ் தெரியல அதிகபட்சமாக வந்து எது தெரியணும் ஹிந்தி தெரியணும் இங்கிலீஷ் தெரியணும் இங்கிலீஷ் தான் வந்து அதிகமாக நம்ம வந்து பேசக்கூடிய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கிலீஷ் தான் நார்த் இண்டியன் சைடுல வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிறாங்க இப்போலாம் நம்ப ஒரு வெளியூருக்கு போகறோம் அப்படினா கூட ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ப ஊரில் வந்து கலாச்சாரங்கள் ரொம்பவே மாறி போய்ருக்கு எஜிகேஷன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து சவுத் இண்டியன்ஸ் வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் வந்து பேசணும் கம்பல்சரியாக அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன விஷயம் மாறிருக்கு காலப்போக்கில் அப்படினா சவுத் இண்டியன்ஸ்க்கும் நம்பளுக்கும் லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஸோ அந் அந்த விஷயங்கள் வந்து நம்ப ஊரில் நிறைய கலாச்சாரங்கள் மாறிருக்கு டிரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிருக்கு ஃபுட்டு மாறிருக்கு அதே மாரி படிப்பு ரீதியாவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ப ஊர் மக்கள் எல்லாமே அதிகமாக ஹிந்தி பேசணும் அப்படினு நினைக்கிறாங்க வெளியூருக்கு போகறோம் அப்படின்னா கூட ஸோ இந்த காரணத்துனால வந்து தமிழும் குறைந்து குறைந்துக்கொண்டே வருது